கொரோனாவில எப்படி ஹாஸ்பிட்டல்லு சுத்தமாக இருந்துதோ அதே மாரி இப்போயும் சுத்தமாக தான் இருக்கு ஆனால் மருந்து விலை அதிகம் அப்போ வந்து கம்மியாக இருந்துது கொஞ்சம் இப்போ வந்து அதிகமாக விற்கிறாங்க